வயல்களில் நாங்கள் பயிறு அறுவடை பண்ணுறதுக்கு தேவையான இதெல்லாம் வச்சு தண்ணியெலாம் விட்டு நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும் அது வளர்ந்து வந்தோன பார்க்குறதுக்கே அது ஆச்சிரியமாக இருக்கும் நெல்லு நல்லா கதிரு விட்டு நல்லா ஒவ்வொன்றும் வளைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அறுவடை பண்ணுவோம் அறுவடை பண்ணி நல்லா பதப்படுத்தி அதை அறுத்து வேகவச்சு அரைச்சிட்டு வந்து அரிசியாக ஆக்கி வச்சுருப்போம் அதனால் எல்லாத்துக்கும் சமச்சி போடணும் புதுசாக நெல்லு விளஞ்சி நல்லா லாபத்தை கொடுத்துருக்குது நல்ல வருமானம் நிறையா வந்துருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் சொல்லி வர வழைச்சு சமைப்போம் அரிசி சமச்சு போட்டு அவங்களுக்கு விருந்தாக்கி போட்டு நாங்கள் அதை நல்லா சிறப்பு முறையாக கொண்டாடுவோம்